திருமணம் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளின் போது அதிக அளவில் தண்ணீர் ஏற்பாடு செய்ய நீங்கள் என்ன செய்வீர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்களோ அது தான் நானும் செய்வேன் என்ன செய்வாங்க போய்ட்டு ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வாங்குவாங்க இப்போ வந்து எங்க ஊர் சைடுலாம் வந்துட்டு இந்த மாதிரி அதிக அளவு தண்ணீர் அதுவும் குடிநீராக வேணும் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னா எங்கள் ஊரில் எல்லாம் குளம் இருக்கு ஏரி இருக்கு கிணறு இருக்கு ஸோ அங்கே இருந்து நாங்கள் இறச்சிக்குவோம் அப்படியும் எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றல குடிக்கிறதுக்கெலாம் தண்ணீர் வேணும் அப்படினா முன்சிபாலிட்டி தண்ணீர் வரும் குடிக்கிறதுக்கு நல்ல சுகாதாரம் நிறைந்த தண்ணீர் மாவட்டத்துக்கு மாவட்டம் தாலூகாவுக்கு தாலுகா பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து தெருவுக்கு தெரு வந்துட்டு எங்களுக்கெலாம் வந்து பைப் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பைப்பு மூலியமாக நாங்கள் வந்து தண்ணீர் எடுத்துக்குவோம் அதுவும் இல்லைனா இப்போதுலாம் நிறைய வாட்டர் கம்பெனீஸ் உருவாகிடுச்சு நிறுவனங்கள் உருவாகிடுச்சு வணிக நிலையங்கள் வந்துட்டு உருவாகிடுச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய வணிக நிறுவனங்களை வந்துட்டு காண்டக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி அவங்களை அழைச்சி அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு அதிக அளவு தண்ணீரை வந்து எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் வந்து தண்ணீயை வந்து அனாவசியமான பயன்பாடுகளில் ஈடுபடுத்த மாட்டோம் இப்போலாம் அந்த காலத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கெலாம் சாணி பூசி மொழுகினோம் இப்போலாம் டைல்ஸ் வந்துட்டதினால அந்த அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது சிமண்ட் போட்ருக்கிறப்ப கூட வந்து அலசி விடுறதுக்குனு பாக்கிறப்ப கொஞ்சம் அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படும் அப்படி இல்லாமல் இப்போ ஏதா வந்து டைல்ஸ் போட்டுகிட்டாங்க அதனால வந்துட்டு அதுக்கு வந்து அதிக அளவில் தண்ணீர் தேவைப்படாது ஜஸ்ட்டு ஒரு அரை பக்கட் தண்ணீர் இருந்தால் போதும் அதிலயே வந்துட்டு வச்சு ரெண்டு வீடை துடைச்சிடுவோம் அந்தளவுக்கு இப்போ வந்து சிக்கனமாக தண்ணீயை பயன்படுத்த ஆரம்மிச்சிட்டோம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பூமியில் வந்துட்டு அதிக வெப்பமயமாகிறதுனால வந்துட்டு தண்ணீர் தண்ணீரோட அளவு வந்து கொறைஞ்சிகிட்டே வருது அதனாலயும் நாங்கள் வந்து தண்ணீரை வந்து அதிக அளவில் செலவு பண்ணாமல் லிமிட்டடா ஒரு அளவாக பார்த்து செலவு பண்ணி அந்த தண்ணீரை வந்து அதிக அளவில் நான் வந்து எப்படி ஏற்பாடு செய்வேனா இந்த மாதிரி உள்ள நிறுவனங்களுக்கு சொல்லியோ இல்லை பஞ்சாயத்துக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து மூலியமாகவோ இல்ல மாவட்ட குடிநீர் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அந்தமாதிரியோ நான் வந்து தண்ணீரை ஏற்பாடு செஞ்சிக்குவேன் அதுவும் அப்படியும் தண்ணீர் பற்றவில்லை என்றால் எங்கள் ஊரில் இருக்க ஏரி குளங்கள் அங்கே உள்ள இதில் வந்து தண்ணீர் லாரி அழைச்சிட்டு போய்ட்டு அந்த லாரியில் தண்ணீரை நிரப்பி திருப்பி கல்யாண நிறுவனத்திற்கோ இல்லை மண்டபத்திற்கோ கொடுக்கலாம் அதுவும் இல்லைனா அந்த கல்யாண மண்டபத்துகிட்டயே சொல்லி எங்கள் ஊர் கல்யாண மண்டபம் சைடுலாம் பாத்திங்கன்னா கிணறு இருக்கும் மேக்ஸிமம் தண்ணீர் இருக்கிற கிணறா இருந்தால் தண்ணீர் எடுத்துக்கலாம் அங்கே அங்கேயிருந்து இருக்க கூடிய தண்ணீர் அதிக அளவில் பயன்படுத்திக்கலாம் இப்படி தண்ணீர் வந்துட்டு எப்படி சொல்வது அதிக அளவில் நம்ம பயன்படுத்திகிறதுனால நமக்கும் நல்லது தான் ஆனால் அதை வந்து கம்மியாக பயன்படுத்திக்கிறதுனால் இங்கே உள்ள செடி கொடிகளுக்கெலாம் நல்லது ஏன்னா இந்த தண்ணீயை நம்ம மட்டும் பயன்படுத்தினா இங்கே உள்ள செடி கொடிகள் ஆடு மாடு புறா எலி கொசு எல்லா ஜீவராசிகளும் பயன்படுத்துது அதனால் வந்துட்டு அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்தாமல் குறைந்த அளவில் தண்ணீரை பயன்படுத்தி தண்ணீரை வந்து சேமித்து வச்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குணும் ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு அப்படி தான் குடுத்தாங்க அவங்க அவங்க வந்து தண்ணீரை அதிக அளவில் செலவு பண்ணாமல் ஏரி குளங்கள்லாம் நல்லா தூர் வாரி நல்ல நீர் நிரப்பி இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு வெட்டி அந்த கிணத்தில் தண்ணீர் வற்றாம நம்ம கையில கொடுத்துட்டு போனாங்க ஆனால் என்ன நம்ம இப்போ கிணத்துல உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி வைச்சிட்டோம் இன்னும் சொல்ல போனால் பாதி ஏரி குளங்களை தூத்து வீடு கட்டிட்டோம் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட்டு த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் பாய்ண்ட் தண்ணியாவது நம்ம வந்து அந்த ஜீவராசிகளுக்காக நம்ம விட்டு வைச்சிட்டு போகணும்